இந்திய வரலாறு என்பது இந்திய துணைக்கண்டத்தில் வரலாற்றுக்காலம் முன்பு வாழ்ந்த மக்கள் அவர்களோடய சமுதாயம் சிந்து சமவெளி நாகரிகம் இந்தோ ஆரியப்பயன்பாடு மற்றும் பண்பாடு போன்றவ போன்றவற்றிலும் இந்த வேதகால நாகரிகம் அப்படின்ற ஒரு கால மடம் இதில் பல கலாச்சாரம் சாரமாகவும் இந்த பண்பாடுகள் உள்ளே வாங்கியும் பிறந்த இந்த இந்து சமயம் அதோடய வளர்ச்சி அப்புறமா அதோடய இயக்கத்தோடய வளர்ச்சி சிர ஒத்த பதிகள் அப்படின்றது ஒரு சைவம் வைணவம் இந்த பவுத்தம் அப்படின்னு ஒரு சமயத்தை சார்ந்து இந்த சக்தி வழிபாடு போன்றவை இந்தியாவோடய ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திருந்திச்சு இந்தப்பகுதியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த அரச பரம்பரை இந்த பேரரசுகளின் தோற்றம் அந்த தாக்கம் இடைக்காலத்தில் இருந்த இந்தத்தோன்றிய இந்து மற்றும் முகலாய அரசு பரம்பரையில் அதுபற்றிய தகவல் பிற்காலத்தில் வந்த ஐரோப்பிய அந்த வணிகர்கள் அதுக்கப்புறம் வந்த இந்த ஆங்கிலேய அரசு அதன் தொடர்ச்சியாக எழுந்த விடுதலை இயக்கம் அதோடய பிரிவினை இது வெச்சு தான் இந்தியா குடியரசுக்குப் பிறந்தத நம்ம குறிப்பிடுறோம் எழுபத்து அஞ்சு ஆ ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியா துணைக்கண்டத்தில் இன்றைக்கு மனுஷனோட உடற்கூறு அதாவது உடற்கூறுனால் அந்த செத்தவர்களுக்கெல்லாம் பண்ணுவாங்களே போஸ் மாடம் அதுதான் உடற்கூறாய்வு இதைப் பற்றி உரிய மனிதர்கள் அல்லது அஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தற்கால மனிதனோடய முன்னோடிகளாக வாழ்ந்து அந்த கம் இந்தச்சான்று வந்து இருக்குது கிமு மூணாயிரத்து இரநூறு வருஷம் முன்னாடியில் இருந்து இந்தியாவில் இருக்கிற இந்த சிந் சிந்து சமவெளி நாகரிகம் தான் தெற்காசியதுன் முதல் நாகரிகமாகும் எனக்குத் தெரிஞ்சளவுக்கு இதுதான் இந்தியாவோடய வரலாறு